ஹலோ முருகன் காய்கறி கடையா அண்ணா ஆ அண்ணா வ ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்றம் எங்கள் வீட்டில் ஒரு காதுகுத்து ஃபங்ஷன்ணா அதுக்கு ஒரு நூறு டு நூறு டு நூற்றைம்பது பேருக்கு சாப்பாடு சமைக்கணும் மதியம் சாப்பாடு காலைல டிஃபனுக்கும் அதான் நாங்கள் பல்க்காக ஆட்ரு கொடுக்கணும் தக்காளியில் தக்காளியில் ஒரு பத்து கிலோ வெங்காயத்தில் ஒரு பத்து கிலோ ஆ உருளைக்கிழங்குல ஆ சின்ன வெங்காயம் அஞ்சு கிலோ பெரிய வெங்காயம் பத்து கிலோ அப்புறமேட்டு இது முருங்கைக்கா இருந்துச்சுன்னா கொடுங்கண்ணா அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் உருளக்கெழ ஆ ஒரு ஒரு கிலோ போதும்ண்ணா சாம்பாருக்கு தான் ஒரு கிலோ போதும் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு எட்டு கிலோ போதும்ண்ணா அப்புறம் சேப்பங்கிழங்கு இருந்தால் அது ஒரு அஞ்சு கிலோண்ணா இல்லை அஞ்சு கிலோன்னேன் அஞ்சு கிலோண்ணா ஆ வாழைக்கா வந்து வாழைக்கா தார் எவ்வளோ வெலைண்ணா

சரிங்கண்ணா ஒரு தார் கொடுத்துருங்கண்ணா இல்லை இல்லை சமைக்கிற வாழைக்கா தான்ணா ஆ எவ்வளோண்ணா மொத்தம் வரும் ரேட்டு ஒரு தோராயமாக சொல்லுங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இல்லை ஒரு ரெண்டு வாரம் கழித்து வர்ற சண்டேண்ணா இந்தவாரம் போய்விட்டு அடுத்தவாரம் சண்டேண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்க ஆ ஓகேண்ணா நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் ஓ சரிங்கண்ணா நல்லதுண்ணா நல்லதுண்ணா ஆ அதான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எவ்வளோ தேவைப்படும் நா சொல்லிடுறேண்ணா உங்களுக்கு வெள்ளிக்கிழமையே சமையல்காரங்கள்ட்ட கேட்டுவிட்டு உங்கள்ட்ட சொல்லிவிடுறேண்ணா ஆ சரிங்கண்ணா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா நன்றிண்ணா ந நன்றிங்கண்ணா நன்றி